க்ளாஸ் ரூமுக்கு போகாமல் நம்ம வந்து விர்ச்சுவலாக படிக்கிறது வந்து ஓகே அது வந்து எங்கே இருந்தாலும் நம்ம வந்து படிக்கலாம் அதில் வந்து நன்மைகளும் இருக்குது அதில் வந்து நன்மை இல்லாததும் இருக்குது ரெண்டு விஷயமும் பேசலாம் இதை பற்றி ஏன்னா ஆன்லைன் வந்து படிப்பு வந்து ஓகே ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு பத்து வயது ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஒரு பிள்ளைங்கள் வந்து ஆன்லைன்ல படிக்கிறாங்கன்னால் அவங்க கொஞ்சமாச்சும் அதை வந்து கான்செண்ட்ரேஷன் பண்ணி படிப்பாங்கள் கொரோனா டைம்ல இது வந்து நிறையா வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே விர்ச்சுவல் எஜுகேஷன் தான் பண்ணாங்கள் ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் இப்போ எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸை வந்து முன்னாடி உட்கார வைக்கவே முடியல பேரண்ட்ஸ் ரொம்ப சஃபர் பண்ணாங்கள் அவங்களால அதை வந்து கான்செண்ட்ரேட் பண்ணி அதை வந்து அவங்களாம் கவனிக்கவே இல்லை க்ளாஸை சொல்ல போனால் க க்ளாஸ்ஸலாம் கவனிக்கிறதே இல்லை சின்ன பிள்ளைங்கலாம் அவங்க படி அதுக்கு பதிலாக பேரண்ட்ஸ் தான் அந்த டைம் எல்லாமே பெற்றோர்கள் தான் எல்லாமே அதை சொல்லிக் கொடுத்து அந்த வருஷத்தை வந்து கா ஓட்டுனாங்க ஓகே இது வந்து ஓரளவு வந்து நன்மைகள் கொடுக்கும் மேபி நம்ம இப்போ வந்து யுனிவர்சிட்டி ஃபாரின் யுனிவர்சிட்டியில படிக்கிறோம் அப்படினா அங்கே க்ளாஸ்க்கு நம்ம போக முடியல ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே வீட்டிலருந்தே அட்டன் பண்ண முடிகிறது அது ஒன்று அது நிறைய அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருந்துச்சு அது நல்ல நம்ம படிப்பு எஜிகேஷன் அது பெரியவங்களுக்கு ஓகே சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த விர்ச்சுவல் படிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை ஆனால் பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆன்லைன்ல வந்து விர்ச்சுவலாக படிக்கிறது வந்து ஏன்னா வந்து நம்ம வந்து அங்கே போய் செலவழிச்சி படிக்கிறதை விட நம்ம ஆன்லைன்ல படிக்கிறது ப்ளஸ் அங்கே அப்பப்போ நம்ம கேள்விகள் கேட்டு நம்மளுடைய சந்தேங்கள தீர்த்துக்கிறது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மே அது கொரோனா டைம்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம இந்த டைம்லயும் நிறைய விர்ச்சுவல் எஜிகேஷன் போய்ட்டு தான் இருக்குது ஓகே ஒரு அபோவ் வந்து ஒரு டென் ஆர் ஃபி ஃபிஃப்டீனுக்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கு பிலோ ஏஜ் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ யூஸ் ஃபுல்லாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு கான்செண்ட்ரேஷன் பவர் கொஞ்சம் கம்மி அதில் உட்காந்து படிக்க வைக்கிறது வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு